எங்கள் வீட்டில் பார்த்துக்கிட்டீங்ன்னா தென்னை மரம் வாழை மரம் கொய்யா மரம் ரோஸ் செடி எல்லா மரோ நிறைய பூ செடிகள் வச்சுருக்கோம் மர இருக்குது அதுக்கு தண்ணீ பாய்ச்சிக்கறதுனா என்ன பண்ணுவோனா வெளியில் போகும் போது நிறைய வாட்ரு பாக்ஸில் நிறைய தண்ணீயை ஊற்றி சொட் நீர் பாசனம் மாதிரி வச்சுருக்கோம் அப்படி இல்லைனா டியூப்பில் வந்து நீர் போகிறதுக்காக சொட்டு நீர் மாதிரி வச்சுட்டு போவோம் அப்படி இல்லைனா எங்கள் வீட்டு பக்கத்திலே என் தம்பி இருக்கான் நாங்கள் சொல்லிகிட்டு போனோம்னா நிறைய டைம் வந்துட்டு தண்ணீ ஊற்றிப்பாரு அப்படி இல்லை அப்படின்ட்டா மரங்களுக்லாம் அதிகமாக தண்ணீ தேவை படாது செடிகளுக்குதான் தண்ணீ அதிகமாக தேவைபடும் அது ரெண்டு டைம் வந்து ஊற்றிருவாங்க ரொம்ப கிளீனாக வச்சுப்பாங்க இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம் ஊருக்கு போகும் போது